மூடநம்பிக்கை வந்து நிறைய இருக்குது உதாரணத்துக்கு நாம் இப்போ எங்கேயாச்சும் வெளில ஏதாச்சும் எதுக்காச்சும் வெளில கிளம்புறோம் அப்படின்னா ஏதாவது பூனை குறுக்கே போய்டுச்சின்னா உடனே அபசகுணம் போகாதிங்க இல்லை கொஞ்சம் நாழி இருந்துவிட்டு போங்க அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல எங்கேயாச்சும் நம்ம என் எந்த வேலைக்காக வெளில போகணுனாலும் நார்மலாக எங்காச்சும் வேலைக்கு ஸ்கூல் காலேஜுன்னு வெளில போனாலே பூனை குறுக்கே போய்டுச்சின்னா ஏதோ அபசகுணம் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் அது நார்மலான விஷயோம்னு யாரும் எடுத்துக்க மாட்டாங்க அது ஒரு மூடநம்பிக்கை அப்புறம் வந்து இந்த பேய் இருக்குது இந்த புளியமரத்தில் பேய் இருக்குது அப்படி இருக்குது இப்படி இருக்குதுன்லாம் சொல்லுவாங்கள்ல அது மதிய நேரத்தில் மதிய நேரத்தில் இல்லை நைட் நேரத்தில் வந்து நாண்வெஜ்ஜெலாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது அதாவது சாப்பாடு எதுவும் அசைவ சாப்பாடு எதுவும் எடுத்துகிட்டு போகக்கூடாது எடுத்துகிட்டு போனால் பேய் பிடிச்சுக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்புறம் வந்து இந்த பாம்பு புற்றுக்கு பால் ஊத்துறது ஆக்சுவலாக அது பாம்பு புற்று கிடையாது இல்லையா கரையான் புற்றுதான அதுக்கு பால் ஊத்துறது அது வந்து கடவுளாக நினைச்சி பண்ணுறாங்க அது அதாவது இதுக்கு பால் ஊத்துறது அதெல்லாம் ஆனால் அதை அடிக்கிறவங்களும் இருக்காங்கள்ல நிறைய பேர் அடிக்கிறோம் அது வீட்டில வீட்டுக்கு வந்தால் அடிச்சிடுவோம் நம்மளே வீட்டுக்கு வந்தால் அடிச்சிடுவோம் ஆனால் அது புத்தில் இருந்துச்சின்னா அதுக்கு வந்து பால்லெலாம் ஊற்றுவோம் அது அப்புறம் வந்து இந்த வேப்பிலையை கையில் வச்சிக்கிட்டு போகிறது போனால் வந்து பேயெல்லாம் பு பிடிக்காது இப்போது மதிய நேரத்துலேயோ நைட் நேரத்துலேயோ வெளில போகிறோம் அதாவது உச்சி வெயில்ல வந்து வெளில போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்கள சொன்னால் போனால் பேய் பிடிச்சுக்கும் அப்படினு சொல்லுவாங்க அப்படி போகும்போது கையில் வந்து வேப்ப இல வச்சிகிட்டு போனால் வந்து பேய் பிடிக்காது ஏன்னா வேப்ப இலன்றது வந்து சாமிக்கு சாமியின்ற மாதிரி கன்சிடர் பண்ணுவோம் இல்லையா அதனால அது வந்து அது எடுத்துகிட்டு போனால் பேயெலாம் பிடிக்காது அப்படின்னு சொல்லுறது அப்புறம் அப்புறம் வந்து இந்த மரத்தில் பேய் இருக்குது மரம் ஏதாவது உடஞ்சிரிச்சின்னா அது ஏதோ அபசகுணம் இந்த வேப்ப மரம் எதாவது உடஞ்சிருச்சி இல்லை செத்து போய்டிச்சி அப்படியே கீழே சாஞ்சிடிச்சி அப்படின்னா அது ஏதோ அபசகுணம் சாமி அது வந்து சாமியாகதான கன்சிடர் பண்ணுவோம் அந்த வேப்ப மரத்தை அது விழுந்திருச்சின்னா அது வந்து சா அது வந்து அபசகுணம் ஆகபோது அப்படின்லாம் சாம் தெய்வ குற்றம் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க அது அதுதான் மோஸ்ட்லி சொல்லுவாங்க அந்த பூனை குறுக்கே போவது இதெல்லாம் சொல்லுவாங்க மூட நம்பிக்கைகளை நம்ம ஊரில் இந்த நம்ம ஊரில் நிறைய நிறைய மூட நம்பிக்கைகள் இருக்குது இந்த முடிகயிறு போட்டால் அதாவது சாமிக்கிட்டே படைச்சி கயிறு அதை கட்டினா சரியாகிடும்ன்றது அது உண்மையா பொய்யான்னு தெர்யல ஆனால் நம்புகிறவங்களும் நிறையா பேர் இருக்காங்க கடவுள்ன்னு நம்பாதவங்களும் நிறையா பேர் இருக்காங்க ஸோ அந்தமாதிரிலாம் நிறையா இருக்குது ஏதாச்சும் நம்ம இப்போ எங்காச்சும் இப்போ வெளில கிளம்புறோம் அப்படின்னா கால் தடுக்கி விட்டிடுச்சி அதாவது ஒரு நல்லகாரியத்துக்கு கிளம்பும்போது இந்த கால் தடுக்கி விட்டுருச்சின்னால் உடனே வந்து ஏதோ அபசகுணம் உட்காந்து இருந்துவிட்டு போங்க கொஞ்சம் நாழி அப்படின்லாம் சொல்லுவாங்க தடுக்கி விட்டுருச்சு ஏதோ ஏதோ தப்பு நடக்கபோகுது அதனால உட்காந்துட்டு போங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க இது தான் மூட நம்பிக்கைகள் சொல்லுறது நம்ம ஊரில்